எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லிகை பூவும் ரோசா பூவும் வச்சிருக்கோம் அது அதுக்கப்புறோம் இன்னொது பூ இருக்கும் அது ஒருமாதிரி ரோஸ் கலரில் ஒரு பூ பூக்கும் ஆனால் அது ரொம்ப அதிகமாக பூக்காது கொஞ்சம் தான் பூக்கும் அந்த பூ அந்த பூ வந்து வச்சிருக்கோம் இந்த ரோஜா பூவும் மல்லிகை பூவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் பூக்கும் ஆனால் நான் வந்து க அன்னிக்கு காலையில் வந்து எழுந்து குளு குளிச்சிட்டு வெளியே வருவேன் நீங்கள் பாத்ரூம்க்கு வெளியே தான் பக்கத்தில் தான் வந்து இந்த தோட்டம் இருக்குன்னு வச்சிக்கோங்ளேன் அப்போ இந்த பூ எதாவது ஒன்று முத முத போ அந்த வர்ஷத்தில் முத முதல்ல பூத்துருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு பூ தான் பூத்துருக்கும் எடுத்தனொன்னே முதன்னா பூக்கிறது ஒரு பூ தான் பூத்துயிருக்கும் மொக்கு வச்சிருந்ததுது மத்தெல்லாம் மொக்கு வச்சிந்துருக்கும் அந்த பூவு எடுத்துன்னு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட காம எல்லார்கிட்டியும் காட்டுவேன் நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா என் தம்பி எல்லார்கிட்டியும் காட்டிகிட்டு அதை நான் அன்னிக்கு ம சாய்ங்காலம் வந்து தலை சீவி அழகாக அந்த பூ வச்சிப்போம் அந்தமாதிரி அதுக்கப்புறோம் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ க் பூப்பும் பூக்கும் நம்ம பூவை எல்லாத்தையும் கட்டி நாங்கள் வந்து எங்கள் உறவினர்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம் அதேமாதிரி நாங்கள் வந் மாமரம் வச்சிருக்கோம் அந்த மாமரத்தில் மாங்காய் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாங்காய் வந்து கரெக்ட்டாக வந்து இந்த மார்ச்லருந்து ஜூன்க்குள்ளே எப்போ வேணா மாங்காய் காய்க்க ஆரமிக்கும் அந்த மாங்காய் அப்படே கட் பண்ணி உப்பு மிளஹாத்தூள் போட்டு வச்சி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும்